வசதி பற்றாக்குறை அப்படினு சொல்கிறது கவர்மெண்ட்டு ஆஸ்பத்திரி தான் சொல்லணும் குறிப்பாக எல்லா ஆஸ்பத்திரியும் சொல்லிட முடியாதுல ஏரியாவில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரிய ஆஸ்பத்திரி சரி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் லோக்கல்லில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் வசதி பத்துறது இல்லை டாக்டர்கள் வந்து அதிகமாக இருக்கிறது இல்ல அப்போ வந்து நோயாளி போய் நிற்குறது ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது அவங்களை குறை சொல்ல முடியாது டாக்டர் பற்றாக்குறை அதனால வந்து காலையில் நாங்கள் எட்டு மணிக்கு போனோம்னா திரும்பி வரறக்கு மதியானம் ஆகிடும் உடம்பு முடியாமல் இருந்தாலும் நாங்கள் ப எப்படி இருந்தாலும் நாங்கள் டாக்டரை சந்திச்சு பார்த்துட்டு வரறக்கு அவ்வளோ நேரம் சிரமப்பட்டு தான் வந்துருக்கிறோம் சிகிக்சை எல்லாம் நல்லா பார்க்குறாங்க ஆனால் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் ஆளாகிறோம் டாக்டர் பற்றாக்குறையினால அது தான் வேற ஒன்றும் இல்லை